தோட்டக்கலையில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் எங்கே தோட்டம் வைக்க விடுறாங்க எல்லாம் டவுன் ஏரியா ஆயிபோச்சு பிளாட் போட்டு எல்லாம் பிளாட்டுங்க போட்டு எல்லாத்தையும் விற்று எல்லாம் வீடுங்க கட்டினு வராங்க மீதி இருக்குறதும் செடிங்கள் வச்சால் மரம் வச்சால் அதையும் வெட்டி புடுறாங்க வீட்டில் இருக்குறவங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை நான் செடி கொடி எல்லாம் வச்சு வளர்த்துகிட்டு வரன் எனக்கு ஆர்வம் இருக்கு இருந்தாலும் டவுன் ஏரியா ஆயிட்டதுனால யாரும் சரியாக வைக்க மாட்டன்றாங்க அந்த மொட்டை மாடியில தான் நான் வந்து செடிங்களை வளர்த்து அதில் பாதுகாப்பாக வச்சுன்னு வரன் மற்றபடி வீட்டுல இருக்குறவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க நமக்கு இந்த செடியை பார்க்குறது தண்ணி ஊற்றுறது இதை வளர்க்குறதுதான் வேலை தோட்டக்கலைத்துறையில மற்றபடிக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை இருக்குறவங்களுக்கு டவுன் ஏரியா ஆயிபோச்சு எல்லாம் பிளாட்டுங்க போட்டு விற்று வீடு கட்டி இயற்கையெல்லாம் போயிட்டே வருது இது தான் தோட்டக்கலையில் இருக்கிற விருப்பம்